ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன வேணும் ஆ மேடம் ஆ இருக்குது மேடம் உங்களுக்கு நார்மலா மேடம் இல்லை கம்பெனி வே ஐட்டம் வேணும் மேடம்

பேட்டா இருக்குது பேரகான் இருக்குது விகேசி ப்ரைட் இருக்குது வாக்கரோ இருக்குது அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் ஸ்பார்க் இருக்குது விகேசி சைஸ் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு ஆ சரி சரி சைஸ் சொல்லுங்கள் மேடம் சாஃப்ட்டாக நிறையா இருக்குது என்ன சைஸ் வேணும் ஆ ஆறு அம்மாவுக்கு உங்களுக்கு ஆ நல்லாருக்கும் மேடம் சூப்பரா பெஸ்ட் குவாலிட்டி நியூ ப்ராடெக்ட் மேடம் இது புதுசாக வந்திருக்கு நல்லா நடந்தால் வலி கூட தெரியாது அந்த க குதிகால் வலியெலாம் இருக்காது மேடம் இது நல்லாருக்கும் பொருள்

வில பார்த்தா நூற்றி ஐம்பத்தி எட்டுரூபா ஆகுது மேடம்

என்ன சைஸ் மேடம் நாலு வயது என்ன கம்பெனி மேடம் வேணும் ஆ அதே இருக்குது மேடம் ஆ ஆ இருக்குது மேடம் விகேசிலே ஒன் டொண்ட்டி ருப்பீஸ் தான் மேடம்

ஆ நல்லா இருக்குது மேடம் ஆ ஓகே மேடம் எ இரநூத்தி எண்பது ரூபா ஆகும் மேடம்

ஓகே மேடம் எ சரி சரி ஓகே மேடம் சரி மேடம் எப்போ வரிங்க மேடம் பில் போட்டுருலாமா ஆ மொத்தம் ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபா ஆகுது மேடம்

ஆ சரி வாங்க மேடம் பேசிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுபான்னு தாங்க மேடம் நீங்கள் கேட்டது வந்து குப்பையில் போடுற பொருள் இல்லை மேடம் கம்பெனியோட பொருள் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வந்து கூட பாருங்கள் ஒரு நூறுரூபா கம்மி பண்ணித் தாங்க மேடம் ம் வச்சிருங்கள் மேடம் ம் எப்போ வரிங்க எப்போ வரிங்க மேடம் ஃபோன் நம்பர் மேடம் இதா மேடம் ஆ ஓகே மேடம் சரி தேங்க்யூ ம்